தமிழ்நாட்டில் இசை கச்சேரின்னு பார்த்திங்கன்னா நிறையாவே நடக்கும் இப்போது கூட ரீசண்ட்டாக ஏஆர் ரகுமான்லாம் இருக்காருல்ல அவருகூட ஏதோ இசை கச்சேரி ஒன்று வந்து வச்சார் அதே மாரி அனிருத்துக்கு அனிருத்து இந்த மாதிரி நிறைய பேரு இருக்காங்க இப்போது நடந்தது வந்து ஏஆர் ரகுமான் இசை கச்சேரி ஒன்று வச்சாங்க அது ரொம்ப நல்லாருந்திச்சு அவரோட பாட்டு பழைய அப்போது போட்ட பாட்டு பழைய பாட்டுங்க அது எல்லாத்தையும் பாடி க மக்கள் முன்னாடி லைவாக பாடி இதுப்பண்ணிணாங்க நேரடியாக பாடி யார்யாரெல்லாம் சிங்கர்ஸ் யார்யாரெல்லாம் இருக்காங்களோ பாடகர் எல்லாரையும் வர வெச்சு எல்லாரும் பாடி இதுப்பண்ணிணாங்க அதே மாதிரி இப்போது ஐபிஎல் ஸ்டாட் பண்ணிணப்ப கூட ஒரு பாட்டுக்கச்சேரி மாரி வெச்சு தான் ஸ்டாட் பண்ணிணாங்க அப்போ வந்து நாத் இந்தியா ஹீரோ அதான் நார்த் இந்தியா ஹீரோஸ் இவங்க இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அபிஷேக்பச்சன் இவங்கல்லாம் வந்தா அபிஷேக்பச்சனு அக்சய்குமார் டைகர்ஷெராப் இவங்கல்லாம் வந்திருந்தாங்க வந்து எல்லோரும் டான்ஸ் ஆடினாங்க அப்பறம் பாட்டு பாடினாங்க ஷாருக்கான் கூட இதில் வந்து டான்ஸ் ஆடினாரு அதான் ஜவான் பாட்டெலாம் இப்போ வந்துச்சுல்ல ஜவான் பாட்டெலாம் ஆடின்னுருந்தாரு அது ஒன்று அதே மாரி ஏஆர் ரகுமான் அவங்க பையன் கூட வந்து பாடின்னுந்தார் ஏஆர் ரகுமானும் பாட்டு பாடினாறு ஒரு தமிழ் பாட்டு பல்லேலக்கா சாங் இதெல்லாம் பாடினாரு அதே மாதிரி இப்போ சிம்பு பாட்டு ஒன்னு வந்துச்சு சுற்றி நின்று ப பத்து தலை படத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்னு பாடினாரு அவரு அவங்க பையன் எல்லாம் சேர்ந்து பாடினாங்க அதே மாரி ஜெய் ஓ சாங்ஸ் ஸ்லம்டாக்மில்லியனர் சாங் அந்த சாங்க்லாம் பாடினாங்க இந்த மாரி நிறையா கச்சேரிலாம் நட நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளையராஜா கான்சப்ட் கூட நிறையா இருக்குது இளையராஜா வந்து இளையராஜா பிடிக்காதவிங்க யாரும் இருக்க முடியாது அதான் இளையராஜா கான்ஸ்சப்ட்லாம் நிறையா வச்சாங்க அந்த மாரி போய் பார்க்கலாம் ஏன்னால் எல்லோருக்கும் இளையராஜா பாட்டு ஒரு மனசளவு ரொம்ப ஒத்துப்போகும் அதனால நிறையபேருலு விரும்பிப் போய் பார்ப்பாங்க அந்த மாரி இதுனா போய் பார்க்கலாம் அப்புறோம் வந்து இதுலாருக்கு விஜ ஆண்டனி விஜ ஆண்டனி அண்ணா கான்சப்ட் அவர் வந்து ரீசண்ட்டாக இப்போது வச்சாரு அவரு பாட்டு நல்லா வைப்பாருக்கும் நல்ல நல்ல குத்துப்பாட்டாருக்கும் நல்ல பீட்டுருக்கும் ஆடுறதுக்கேத்த மாரி நினச்சாங்கனா அவர் பாட்டுலாம் எடுத்து ஆடினா ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட கான்சப்ட்டில் தான் மழை பெஞ்ஜிது சொன்னாங்க மக்கள் வந்து அந்த மழையில் கூட அந்த மக்கள் எங்கேயும் போவாம அங்கேருந்த மழையில் அந்த பாட்டெலாம் ரசித்து கேட்டுருந்தாங்கலாம் அந்த மாரி நியூஸில் போட்டுருந்தாங்க மழையில் கூட மக்கள் எங்கேயுமே போலா விஜய் ஆண்டனி பாட்டுக்காக அங்கே நின்று கேட்டுட்டுருந்தாங்க அந்த மாரி சொன்னாங்க எப்போது மழை பெய்யும் போது அவர் எதோ எதோ சொன்னார் எதோ பாட்டுப்பாடும் போது லைன் ஏதோ மறந்துப்போய்ச்சி அவர் தெரியாமல் மியூசிக் போட்டுருக்கும் போது கூட்டத்துலருந்த யாரோ ஒரு பொண்ணு வந்து லைன் எடுத்து கொடுத்துச்சாம் பாடுறதுக்கு இவரே மறந்துட்டார் அந்த லைனை கரக்ட்டாக ஞாபகப்படுத்தி அவர் பாடுறத்துக்கு ஏற்ற மாரி அந்த லைன்லாம் எடுத்து கொடுத்துச்சி இந்த மாரி நிறையா பாட்டு கச்சேரிகள்லாம் எல்லாம் நிறையா இருக்குது இப்போது ஒரு ஷோ நடந்தால் இப்போது இப்போது நிறையா பேரு என்னா பண்ணுறாங்க சிங்கர்ஸ்ஸு பாடகர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போய் கச்சேரி பண்ணுறாங்க இங்கேருந்து அபுதாபி துபாய் இந்த மாரி போகிறாங்க துபாயில் துபாயில் தான் நிறையா கான்சப்ட் பார்த்தீங்கன்னா துபாய் சிங்கப்பூர் மலேஷியா இந்த மாரி இடத்துலலாம் நிறையா நடக்குது இப்போது கூட நடந்ததுக்கு வந்து மலேஷியா சிங்கப்பூர் இங்கேலாம் போய் கான்சப்ட்லாம் வச்சுருக்காங்க அப்போக்கூட நிறைய இருந்துச்சு அப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாரி படத்தோட விழாக்காக போவாங்க நடிகர் சங்க இதுவுக்காக போவாங்க அப்போலாம் மலேஷியா சிங்கப்பூர் போய் காசு திரட்டுவாங்க நடிகர் சங்கத்துக்கு வந்து காசு தேவைப்படும் அந்த மாரி டைமில் வந்து அந்த மாரி டைமில் வந்து அங்கே எடுத்துட்டுப்போவாங்க அங்கே கூட்டுபோய் ம இங்கருக்குற பிரபலங்களெல்லாம் கூட்டுபோய் அங்கே போய் நாடகம் போடுறது அந்த மாரிருக்கும் இப்போது வந்து அந்த மாதிரி இப்போது மியுசிக்காவே தனியாக இப்போது போகிற அளவுக்கு எல்லாமே டெவலப்பாயிடிச்சி எல்லாம் முன்னேற்றம் அடஞ்சிடிச்சு மியுசிக்கே தனியா போய் இங்கேருந்து அமெரிக்காவில் போய் போடலாம் அங்கே போய் தனியாக கான்சப்ட் மாரி வெச்சுட்டு சிங்கர்ஸ்ஸு அமெரிக்கன் சிங்கர்ஸ் கூட வரலாம் இப்போக்கூட அம்பானி மேரேஜப்போ பாப் சிங்கர் இங்கிலிஷ் பாப் சிங்கர் இந்த மாரி அந்த மாரி கூட்டு வந்திருந்தாங்க ரியானான்ற ஒரு சிங்கரை வந்து கூட்டு வந்து எதோ ஒரு ஊர் எத்தனையோ கோடின்னு சொன்னாங்க அவள் பாடுறதுக்காகவே இத்தனை கோடி கொடுத்து சம்பளம் கொடுத்து வர வச்சாங்க அவளை